யோகா செய்ய நாங்கள் மேட்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அதிகாலை ஒரு ஆறு மணிக்கு எழுந்திச்சி செய்ய ஆரம்பித்தோம் எப்படின்னா ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் தான் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் எப்படின்னா அதுக்கப்புறம் உடம்பு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருந்தது அதனால் வந்து காலைல ஐந்து மணி எழுந்ச்சி பண்ணுவோம் அதுவும் மொட்டமாடியில பண்ணுவோம் இப்போ சாயந்தரமும் ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் அதிகாலை ஐந்து மணி வெறும் வயித்தில் தண்ணி குடிச்சிட்டு பண்ணுவோம் அப்போ தான் கொஞ்சம் உடம்பு வந்து கை கால் வலி இல்லாமல் இருக்குது அதனால் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோம்